கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேருந்து அதா இப்போ வசதிகள்லாம் இருக்குது சாலை வசதிகள் எல்லாம் நல்லா இருக்குது அடுத்து வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு இலவசமாக பேருந்து வந்து அறிவித்திருக்காங்க அடுத்து நெடுசா ஊரு ஊராட்சி சாலைகள் எல்லாமே நல்லாயிருக்குது இப்போது வந்து சாலைகளெல்லாம் ட்ரா ட்ராஃபிக்கு வந்து நிறையா இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ அடுத்து வந்து டெஸ்ட்டு அந்த மாதிரி பொகைல்லாம் நிறையா சாலையில் வரது அடுத்து இது அதனால மக்களுக்கு வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுது ச சளி இருமல் அந்த மாதிரிலாம் நிறைய வருது வரதுனால் அதை வந்து தவிக்க ரொம்ப வண்டிலாம் சாலையில் வந்து இப்போ டூவீலரில் வந்து அதிகமாக மூணு பேருக்கு மேலே போகக்கூடாது ஆ ஆக்சிடென்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது அதெல்லாம் நிறைய தவிர்க்கணும்